தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்திக்கும் வந்து இப்போது எது வந்து ரொம்ப பங்களிக்கிறது அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து தயாரிச்சிகிட்டு வாராங்க அது ஒன்று அப்புறம் பொருளாதாரம் ஒன்று இன்னொன்னு வந்து ஸோ நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக வந்து தேவைப்படுது ஸோ தேவைப்படும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து புதுசாக வந்து உருவாக்குகிறோம் தயாரிக்கிறோம் சில இதுக்கும் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து நம்ம வந்து மின்வலியாகதான் வந்து பொருட்களெல்லாம் வாங்குகிறமாரி இருக்குது முதல்ல வந்து கடையில் வந்து போய் பொருள் வாங்குகிறது எல்லாமே இருந்துச்சு இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம போய்கிட்டு மின்ல வந்து நம்ம இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து ஆட்ரு பண்ணுறோம் உடனே அது வந்து அமௌண்ட் நம்ம எவ்வளோ பணம் செலுத்தவேணும் கட்டவேணும் அப்படின்றது எல்லாமே வந்து அதிலே காமிச்சிடும் ட ஸோ அதில் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு செலுத்திட்டு ஒரு ப க்ளிக் பண்ணால் அதாவது தட்டுனால் போதும் உடனே வந்து நம்ம கை அதாவது நம்ம எங்கே இருக்கமோ அங்கேயே கையில வந்தே வந்து அவன் பொருட்கள் வந்து கொடுத்து போயிடுறான் அதேமாதிரி இப்போ ஒரு விஷயம் வந்து உருவாக்குதல் அப்படின்னா நம் அதாவது அன்றாட தேவைகளுக்காக சில விஷயங்கள் நம்மளுக்கும் தேவைப்படுது அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தொழில்நுட்பரீதியா வந்து கண்டுபிடிச்சிட்டு வர்றான் அதையுமே வந்து இப்போ பயன்பாட்டில் வந்து நிறையா இருக்கும் சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து உபயோகிக்கிற ஒரு தொலைபேசியாகவே இருக்கட்டும் முதலாம் கைக்கும் அடக்கமாக சின்னதாக இருந்தது அதில் வந்து வெறும் வந்து ஆ ஒரு ஆளுக்கு வந்து தொலைவு அதாவது தொலைபேசி வாயிலாக வந்து அவங்கள வந்து தொடர்புக்கொள்ள வேணும் அப்படின்னா அது மட்டும் தான் பண்ணமுடியும் ஆனால் இப்போது அப்படி கிடையாது தொடர்புக்கொள்ள தொடர்பும் கொள்ளலாம் இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வாரோம் நம்ம கைக்குள்ளே இந்த உலகமே வந்து அடங்கிட்டு வருது இதெல்லாம் நம்ம வந்து தேவைகள் ஸோ நம்மளோடய தேவைகள் அறிஞ்சிட்டு ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து புதுப்பிச்சிட்டு இருக்காங்கள் இது ஒன்று இப்போ ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு பார்க்கும்போது ஏற்றுமதி அப்படின் வந்துச்சு அப்படின்னா இங்கே விளைகிற சில பொருட்கள் எல்லாமே நம்ம வெளிநாடுக்கும் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் இறக்குமதி அப்படின்னா அங்கே தயாரிக்கின்ற சில பொருட்கள் விலை மலிவாக வந்து நம்மளோடய நாட்டில வந்து வித்துகிட்ருக்காங்க ஃபார் எ இதை இவ்வளோ என்ன எடுத்துக்காட்டாக சொல்லாம்னா சைனாவில யூஸ் பண்ணுற ஒரு சைனாவில தயாரிக்கின்ற மொபைலு அப்புறோம் குளிர்சாதனப் பெட்டி தொ தொலைக்காட்சிப் பெட்டி அப்புறோம் மடிக்கணினி இது எல்லாமே இங்கே விலை வந்து மலிவாக கிடைக்குது இது வந்து எங்கே இடத்துல எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னா இறக்குமதி செய்கிறாங்கள்ல அந்த இடத்திலியே நம்ம நேரடியாக போய் வாங்கும்போது நம்மளுக்கும் இன்னுமே விலை மலிவாக வந்து கிடைக்கும்